நான் வந்து துறையூரில் பிறந்தேன் எங்கள் அப்பா பேர் துரைசாமி எங்கள் அம்மா பேர் சாரதா எனக்கு கூட பிறந்தவங்க ஒரு அக்கா மஞ்சுளா நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு வாடகை வீட்டில இருந்து ஸ்கூல் படிச்சிக்கிட்டு இருந்தோம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல படிச்சிகிட்டு இருக்கும்போதே அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய்டுச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களே ஒரு சில வேலைகளெலாம் செஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அக்கா கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்புறம் நானும் கல்யாணம் பண்ணி வந்துட்டேன் அப்பா இறந்துட்டாங்க அம்மா வேலைக்கு போய் அவங்க பொழைப்ப அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வந்து இங்கே பெரம்பலூரில் தான் இருக்கிறோம் எனக்கு எங்கள் பிள்ளைங்களைனா ரொம்ப பிடிக்கும் அவங்கள்லாம் வந்து தம்பி வந்து ட்வெல்த்து முடிச்சிருக்கார் பாப்பா வந்து டென்த்து எக்ஸாம் எழுத போகிறாங்க நல்லா எழுதணுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு டெய்லரிங் டெய்லர் டெய்லரிங் கற்றுக்கிட்டு அப்புறம் ஆரி ஒர்க்கும் கற்றுக்கிட்டேன் ஃபுட் சைட் ப்ரொமோட்டட்லேயும் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன் இப்போ துணிதான் தைச்சிட்டுருக்கேன் ஒன்றும் வருமானம் பெருசாக இல்லை அப்படியே ஓடிகிட்டு இருக்குது வேறு என்னத்த நான் சொல்ல